இப்போது சேலத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்புடின்னா வந்துட்டு சு சேலம் அரசு பொறியியல் கல்லூரின்னு ஒன்று இருக்குது அந்த கல்லூரியில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறியியல் சம்மந்தப்பட்ட எல்லாப் படிப்புகளும் இருக்கும் அதே மாதிரி பெரியார் பல்கலைக்கலகமும் இருக்கும் அது கலை அறிவியல் இ சமந்தப்பட்ட எல்லாப் படிப்புகளும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எடுத்துக்காட்டாக இது எடுத்துக்கலாம் இப்போது பொறிவியல்ல வந்துட்டு கணினி இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் அது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அங்க எல்லாம் எந்தப் படிப்பை எடுத்துக்கிட்டாலும் வருடத்திற்கு வருஷத்துக்கு உங்களுக்கு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரத்துல முடிஞ்சிடும் அதே வந்துட்டு சேலத்தில் வந்து தனியார் கல்லூரிகளும் இருக்குது அந்த கல்லூரியில பார்த்தீங்கன்னா பொருளியல் அல்லது கலை அறிவியல்ல வந்துட்டு கணினிப் பிரிவுக்காக மட்டும் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் வரை தேவைப்படும் அரசு கல்லூரியிலும் அதேப் படிப்பு தான் சொல்லித் தருகிறார் அதேப் படிப்பு தான் அங்கேயும் சொல்லித் தர்றாங்க இங்கேயும் அதேப் படிப்பு தான் சொல்லித் தர்றாங்க ஆனால் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா அதே தான் ஒவ்வொரு படிப்புக்கும் மாறும் அரசு ப கலை கல்லூரியில பார்த்தீங்கன்னா அப்புடின்னா ஒரு ரெண்டாயிரத்துலேந்து ஆயிரத்துக்குள்ள வருஷத்த படிச்சிடலாம் அப்புடின்னா இங்கே தனியார் கல்லூரியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பதாயிரத்துலேந்து தொள்ளாயிரம் வரைக்கும் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி எந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் கணினி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் மென்பொருள் பொருளியல் அதே மாதிரி இணைய வழி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லா படிப்புகளும் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குது